ஆமாம் நான் பொது போக்குவரத்தை அதிகமாக சந்திச்சுருக்கேன் ரெம்ப சாலை விபத்தையும் சந்திச்சுருக்கேன் இப்பெல்லாம் வர வர சாலையில் வந்துட்டு சரியாக வந்துட்டு போடுறது கிடையாது ரோடு ஒழுங்காக போடுறது கிடையாது ஒரு மீட்ரு ரோடுனால் ஐம்பது சென் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படி தான் ரோடு போடுறாங்க ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது கொஞ்ச நாள் கூட தாங்க மாட்டேங்கிது கனரக வாகனங்களெல்லாம் வந்துச்சுனால் அந்த ரோடை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது ஒரே லைனில் கனரக வாகனங்களையும் பைக்கையும் எல்லாத்தையுமே செலுத்துகிறாங்க ட்ராஃபிக் சிக்னல் இல்லை ட்ராஃபிக் சிக்னல் வைச்சோம்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து போகலாம் ஸ்பீடு ப்ரேக்கர் இருக்க மாட்டேங்கிது நிறையா இடத்துல ஸ்பீடு ப்ரேக்கர் ரொம்ப பெருசாக போட்டுகிறாங்க அதனால நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது வண்டியை சிரமமா ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது குடும்பத்தோடு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம மூணு பேர் ரெண்டு பேர் அப்படி போனால் பரவாயில்லை நம்ம பெரிய பெரிய வண்டியில் போகும்போது காரில் போகும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் பைக்கில் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிரமமாக இருக்குது எங்கேயாச்சும் வெளியூர் தொடர்புக்கு போகணும்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம செயல்படணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் போக்குவரத்தை பற்றி நம்ம பேசணும்னால் அதிகமாக சொல்ல முடியாது சாலை விதிகளை பயன்பற்றினாலே போக்குவரத்து ஒழுங்காக தான் இருக்கும்